பொன்னியின் செல்வன் வந்து பொன்னியின் செல்வன் அப்படின்னு வந்து அது ஒரு புக் அதில் வந்து இரண்டாயிரம் தாள்களுக்கு மேல் அது எழுதப்பட்டு எழுதப்பட்டுச்சு இது எழுதினது யாருனா கல்கி அவங்க அப்படின்றவுங்க அப்டின்னுதான் எழுதினாங்க அதுக்கப்புறோம் வந்து இதில் வந்து வந்தியத் தேவன் தான் ஒரு முக்கியமான ஒரு கதாப்பாத்திரம் மிச்சம் கேரக்டர்ஸ்லாம் ஓரளவுதான் ஆனால் வந்தியத் தேவன் வந்து ஆரம்பம் ஆரம்பத்திலேருந்து முடிவு வரைக்குமே அவர் தான் ஒரு முக்கிய ஒரு கதாப்பாத்திரமாக இருந்திருப்பாரு இது வந்து நிறைய திரைப்படங்கள்ல வந்து இது ஒரு எடுத்துக்காட்டாக இது ஒரு படமாக வந்து இது பண்ணிட்டுருக்காங்கனா இப்போ இது பரப்பி பரப்பிட்டுருக்காங்க இதில் என்ன நன்மை இதில் என்ன பெனிஃபிட் இருக்குதுனா இப்போ வந்து ஒரு எதிரி நம்மகிட்ட வந்தால் நம்ம எப்படி அவங்ககிட்டேருந்து நம்மள பாதுகாக்கனும் ஒருத்தவங்க கோபப்பட்டா நம்ம எப்படி இருக்கணும் ஒரு நண்பனுக்கு நம்ம எப்படி இருக்கணும்றத பற்றி தான் இந்த புக்கில் இருக்குது